ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்புடினா ஒரு தமிழ்நாட்லேருந்து ஒரு டீமு விளையாண்டு ஜெயிக்குது அப்படின்னா அது தமிழ்நாடுனு இல்லை தேசிய அளவில் இல்லை மாநில அளவில் அப்படி இல்லைன்னா சர்வதேச அளவில் ஒரு டீம்லயோ ஒரு தனி நபரோ தமிழ்நாட்டுக்காக விளையாண்டு ஜெயித்து பதக்கம் வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் என்னென்னா அந்த உதவிதொகை வழங்கப்படுது அதுவும் இது எப்படி வழங்குகிறாங்கன்னா இத ஃபஸ்ட்டு ஜெயிச்சவங்க இதில் கலந்துக்கிட்டவங்கள எடுத்து அந்த மெடல் வாங்குனவங்க எல்லோரையும் செலக்ட் பண்ணி அதுலேருந்து அவங்கள கேட்டகிரிவைஸாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள்ல எல்லோருக்கும் ஒரு நேர்முக தேர்வு வச்சு அதில் ஃபேஸ் டு ஃபேஸ் மாரி வச்சி அது மூலிமாந்தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பேமண்ட்டை பண்ணுறாங்க அதுவும் இந்த பேமண்ட் எத்தனை வருடன்னா டூ இயர் மட்டும்தான் அந்த பேமண்ட்டு கொடுக்குறாங்க அதுவும் டென் தௌசண்லேருந்து தர்ட்டின் தௌசண்ட் தான் அந்த மினிமம் டென் தௌசண்னு அப்படி இல்லைன்னா தர்ட்டி தௌசண்னு இது டூ இயர் மட்டும்தான் கொடுப்பாங்க ஃபுல்லாலாம் கொடுக்கமாட்டாங்க ஸோ இதுதான் அந்த ஊக்குவிப்புதொகை அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்புடினா ஒரு தமிழ்நாட்டு லெவலில் தமிழ்நாட்டுக்காக விளையாண்டு பதக்கம் வாங்குனவங்க எல்லோரையும் கௌரவித்து அவங்க எல்லோருக்கும் வழங்குகிறாங்க ஸோ அவங்க எல்லாரும் கம்பல்சரி என்னென்னா மெடல் இருக்கணும் சர்டிஃபிகேட் இருக்கணும் தமிழ்நாட்டுக்காக விளையாண்டா ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இது எல்லாம் இருந்துச்சி அப்புடினா தான் அதை வச்சி அப்ளை பண்ணி அவங்க வாங்க முடியும் அதை வச்சி வாங்கி தான் என்னென்னா அந்த ஸ்காலர்ஷிப் போகுது ஸோ இது வந்து பத்தாயிரத்திலேருந்து பதிமூனாயிரம் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஊக்குவிப்பு தொகையப்பற்றி மற்ற படி இது என்ன இதில் நடக்குது என்னானுங்குகிறதெல்லாம் எனக்கு தெரியாது